அம்மா பாப்பா சித்த இங்கே வரியா ம்மா நான் இப்போ தான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கேன் ஆமாம்மா எங்கிட்ட கொஞ்சம் சொந்தமாக நிலம் இருக்குது நான் அதில் மல்லிகைப்பூ செடி வச்சு தான் அதை விற்று தான் என் வாழ்க்கையை நடத்துகிறேன் மல்லிகைப்பூ வியாபாரம் தாம்மா பண்ணுறேன் நீ கொஞ்சம் மல்லிகைப்பூ டெய்லியும் வாங்கிக்கிட்டேனா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்னம்மா பொம்பளைங்கனாலே பூ வைக்கணுன்னு சொல்லுவாங்க நீ பூ வாங்கறதுக்கு போய் கணக்கு பார்க்குற நான் நீ டெய்லியும் வாங்குற மாதிரினா நான் உனக்கு வெலை கொறச்சு தரேம்மா வாங்கிக்கோமா நீ நான் எல்லோருக்கும் ஒரு முழம் முப்பதுரூபானு கொடுக்குறேம்மா வேணா உனக்கு ஒரு முழம் இருபத்தஞ்சிரூவானு கொடுக்குறேன் தினமும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இப்போ என் சொந்த நிலம் தானம்மா டெய்லியும் வாங்குகிற கஸ்டமருக்கு இது கூடவா செய்யமாட்டேன் நான் அதெல்லாம் அப்போ நான் உனக்கு அப்போயும் இதே விலையிலே தரேம்மா வாங்கிக்கோம்மா டெய்லியும் என்னம்மா வேலைக்கு போகிற டெய்லி இதுக்கு போய் அம்மாகிட்ட கேட்குறேன்னு சொல்கிறே இதெலாம் நீயே வாங்கி கொடுக்குறது இல்லையா தினமும் அம்மாவுக்கு நீ வாங்கிக்கிற மாதிரினுனா சொல்லும்மா நான் வந்து நைட்டுவே பூ பறிச்சுடுவேன் விடியகாலைலாம் நான் கட்டிடுவேன் நீ காலையில் வேணும்னு சொன்னால் தான் நான் காலையிலே கொண்டு வந்து உனக்கு கொடுத்துடுறேன் சரிம்மா நான் டான்னு ஏழு மணிக்கு உனக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறேம்மா நீ மாதம் மாதக்கடைசில பணம் கொடுத்தா போதும் சரிம்மா சரிம்மா சரி போயிட்டு வாம்மா ஆ சரி போயிட்டு வாம்மா